நான் இந்த கதை புக்கெல்லாம் வாங்க போவேன் புக் ஸ்டால் போவேன் பழைய புக்குங்கலாம் வாங்கி படிப்பேன் நல்ல நல்ல புக்குங்கலாம் வாங்குவேன் எனக்கு பிடிச்சமான க புக்குங்கலாம் போய்விட்டு நிறைய கடைங்களில் போய் சுற்றி பார்த்து வாங்கி படிப்பேன் லைப்ரரிக்கு போயி லைப்ரரிலிருந்து புக்கு வாங்கி படிச்சுட்டு திரும்ப லைப்ரரியில் ஒப்படைச்சிடுவேன் எனக்கு தேவையான புக்கை நான் பணம் கொடுத்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு டைம் கிடைக்கும்போது அதை எடுத்து எனக்கு மனசில் ஏதாவது தோணுச்சுனா அதை எடுத்து படிச்சுக்கிட்டு வீட்டில் இருப்பேன்